என்னோட கிராமத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தூக்கநாயக்கன்பாளையம் எனக்கு வந்து என்னோட கிராமத்தை வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது வேலை செய்வது எல்லாம் வந்து என்னோட கிராமத்துலேயே இருக்கு என் கிராமத்தில் பார்த்திங்கன்னா வந்து சுற்றியுமே வந்து ரொம்ப பச்சை பசுமையான புல்வெளி இருக்கு அதேமாதிரி வந்து நஞ்சை புஞ்சை எல்லாம் இங்கேயே இருக்கு எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் இருக்கு சகல வசதியும் எங்கள் கிராமத்துலேயே இருக்கு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலாகட்டும் பள்ளிக்கூடமாகட்டும் தேட்ரு அதேமாதிரி பார்க்கு அப்புறம் வந்து ஆறு குளம் ஏரி குட்டை கம்மாய் எல்லாம் எங்கள் எங்கள் கிராமத்தை சுற்றியே இருக்கு எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா வந்து நெல் வயல் ஏரியா தான் ஸோ வந்து ரொம்ப பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் என் கிராமத்தை வந்து எனக்கு ஏன் பிடிச்சிதுன்னா வந்து டைவர்சிட்டிக்காக இங்கே வந்து நிறைய மக்கள் இருக்காங்க நிறைய சமூகத்து சமூக மக்கள் இருக்காங்க நாங்கள் எல்லோருமே வந்து ஒரே ஒரே தாய் புள்ளை போல பழகிட்டு இருக்கோம் அதேமாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதேமாதிரி எல்லோருமே வந்து ஒற்றுமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்கள் கிராமத்தில் எந்த சண்டை சச்சரவும் இல்லை என் கிராமத்தில் அவ்வளோ சீக்கிரத்துல வராது நாங்கள் கோவில் கோவில் கோவில்னாலும் சரி குளோன்னாலும் சரி எல்லோருமே வந்து சரி சமமாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கங்காட்டியும் என்னுடைய என் கிராமம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்